பாட்டுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் மனசு சரியில்லைனா நான் கேட்பேன் பாட்டு கேக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யாராவது என்னை கஷ்டப்படுத்தினாலும் சரி நான் ஹாப்பியாக இருந்தாலும் சரி பாட்டுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று அதை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் நைட்டு தூங்கும்போதுக்கூட பாட்டு ஹெட்செட் போட்டு நான் பாட்டு கேட்டால் தான் தூக்கம் வரும் அது அதெல்லாம் விட பஸ் ட்ராவல் பண்ணும்போது அந்த பாட்டை கேட்டு ஹெட்செட் போட்டுட்டு அந்த இயற்கையை ரசிக்கிறது அப்படிங்கிறது வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்கும் அது ரொம்ப பிடிச்ச ஒன்றுன்னு சொல்லலாம் இப்போது உள்ள யங்கர்ஸுக்குங்கிறது வந்து பாட்டும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பஸ்ஸில் போகும்போது ஹெட்செட் போட்டுட்டு அந்த எயிட்டிஸ் சாங் இளையராஜா சாங்குலாம் கேட்டால் அவ்வளோ ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒன்று எனக்கு பிடிச்சது வந்து யுவன் சங்கர் ராஜா யுவனோட சாங்குனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி கேட்பேன் யுவனோட சாங் அப்படின்னா ஆனால் எனக்கு அந்தளவுக்கு பாடலாம் தெரியாது யுவனோட சாங்குனா நிறைய இப்போ லைன் வந்து ரொம்ப ரசித்து கேட்பேன் அந்த கல்லறை ஒருத்தங்க செத்துப்போனாக்கூட அங்கே ஒரு ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேன் அப்படின்லாம் லைன் வரும் அது எவ்வளோ ஒரு ஆழமா எழுத முடிகிறவங்களுக்கு மட்டுந்தான் அதெல்லாம் எழுத முடியும் ரொம்ப ரசித்து கேட்ட பாடல் அப்படினாலாம் இதை நான் சொல்வேன் யுவனோட சாங் மோஸ்ட்லி ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று யுவன் ஃபுல் அண்ட் ஃபுல் யுவன் சாங் தான் கேட்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரீசண்ட்டாக வந்து இந்த பிரதீப்ராஜ் அப்படின்னு ஒருத்தங்க பாடுவாங்க அவங்களும் அதேமாதிரி அவங்க வாய்ஸ் வேறு லெவலாக இருக்கும் அந்த பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது ஒரு எங்கள் ஊரில் அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து அந்தளவுக்கு யாரும் பாடமாட்டாங்க பட் வந்து இந்த பொங்கல் முடிஞ்சு இந்த உழவர் திருவிழா அப்படின்னு நடக்கும் அப்போ வந்து காம்பட்டீஷன்லாம் நடக்கும் அங்கெல்லாம் வந்து பாடுவாங்க நல்லா இருக்கும் எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னா காதலர் தினத்தில் ரோஜா ரோஜா சாங் ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப வர்ணித்து எழுதியிருப்பாங்க அது ரொம்ப அழகாக இருக்கும் அதை பாடுறதே ஒரு ஃபீல் அது அவ்வளோ ரசித்து நான் கேட்பேன் பாட்டு பாட்டு தான் எல்லாம் ரொம்ப பிடிச்சது ஒன்றுனா பாட்டு சொல்வேன் அதுனா வந்து யுவனோட சாங்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது ரொம்ப வர்ணித்து கேட்பேன் ரசிப்பேன் சாங்கெல்லாம் மோஸ்ட்லி அது சாங் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமான இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு பர்ஸன் நம்மளை வந்து அவாய்ட் பண்ணும்போதும் கூட அந்த சாங் போட்டு கேட்டோம்னா நம்மளையே அறியாமல் கண்ணுலேருந்து தண்ணிலாம் வரும் ரொம்ப ஆதங்கம் ஆத்திரம்னு சொல்வாங்கள்ல கோவத்தை தான் ஆத்திரம்னு சொல்வாங்க அதுமாதிரி அந்த ஆத்திரம் ஆதங்கம்லாம் அப்படியே வெளில வரும் கண்ணீரால் நைட்டெல்லாம் வந்து அந்த தலகாணில அந்தக்கண்ணீர் துளிலாம் பட்டு ஈரமாகிடும் அந்த கண்ணீர் இந்த தலைகாணியே அந்தமாதிரி பாட்டெல்லாம் ரொம்ப ரசித்திருக்கேன் என்ன ஹர்ட் பண்றவங்களுக்கெல்லாம் நான் வந்து கொடுக்குற ஒரே விஷயம் சாங் அது கேட்டுட்டு நான் ரொம்ப ஜாலி ஆகிடுவேன் ரொம்ப ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும்போதுக்கூட எனக்கு சாங் வந்து ரொம்ப கைக்கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் பாட்டுனாலே ரொம்ப பிடிக்கும் யாருக்குதாங்க பிடிக்காது பாட்டு அதுமாதிரி இந்த சூப்பர் சிங்கரில் ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்கள்லாம் பாடும்ங்க பார்த்திங்களா அதெல்லாம் வேறு லெவலாக இருக்கும் பாடணும் பாட்டுனாலே ரொம்ப பிடிச்ச ஒன்று எல்லோருமே லைக் பண்ணுவாங்க சாங்கை